ஆ சொல்லுங்கள் ஆ ஆமாங்க லெவன்த் அட்மிஷன் போயிட்யிருக்கு ம் ஆ ஓகே

ஆமாம்மா ம் ஃபோர் நைன்ட்டி எய்ட்டு ம் ம் ஆ தேங்க் யூ ம் ம் ம் நீங்கள் தாராளமாக இங்கே வரலாம் தாராளமாக வரலாம் இப்போ ஃபோர் நைன்ட்டி எய்ட் எடுத்த பையன்கூட ஒரு மார்க் கூட எக்ஸ்ட்டாக எடுக்கலாம் உங்கள் பையன் நல்ல மார்க் தான் அவன் டென்த்தில் எடுத்துயிருக்கான் இல்லையா இப்போ டுவெல்த்தில் வந்துவிட்டு அவன் க இப்போ சிக்ஸ் ஹண்ட்ரெடுன்னா அவன் ஃபை நைன்ட்டி ஃபை நைன்ட்டி நைன் அப்படி கூட எடுக்கலாம் ஏன் சிக்ஸ் ஹண்ட்ரெடே கூட எடுக்கலாம் கோச்சிங் எங்கள் ம் ம் இங்கேயும் நீட்டுக்கும் கோச்சிங் தரோம் ம் ம் ம்ம் ஆ ஹாஸ்டல் வசதி எல்லாமே இருக்கு எல்லாமே வந்து கா ஒரே காம்போண்ட் தான் ஸோ இங்கேயுமே ஹாஸ்டல் ஒரு பக்கம் ஸ்கூல் ஒரு பக்கம் அப்படி கிடையாது

ஏசி வந்து கிளாஸ் ரூம் தான் மேம் இது ஹாஸ்டலில் கிடையாது ஆமாம் அதெல்லாமே பெஸ்ட்டாக தான் இருக்கும் நீங்கள் வந்து அட்மிஷன் போட வரிங்கள்ல அப்போ நீங்களே பார்ப்பீங்க ஆ எல்லா வசதியுமே இருக்கு அதாவது இப்போ துணி துவைக்கிறதுக்குலாமே ஆள் இருக்காங்க ஸோ அவங்க வந்து படிக்கிற வேலை மட்டும் தான் அவங்களுக்கு அங்கே அது தவிற இங்கே ஸ்கூல் பார்த்திங்னா நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு நிறைய இன்டோர் கேம்ஸ் அவுட்டோர் கேம்ஸ்ஸு அதுக்கப்புறம் வேறு இங்கே டைப் ரைட்டிங் சொல்லி தரோம் வேறு வேறு லேங்குவேஜ் ஃப்ரென்ச்சு அது மாதிரி லேங்குவேஜும் இங்கே கற்று தரோம் ஹிந்தி ஃப்ரென்ச்சு எல்லாமே கற்று தரோம் ம் எல்லாமே தான் எல்லா எல்லாமே இருக்கு ஃபீஸ் வந்து நாங்க மார்க் வைஸ் தான் பேஸ் பண்ணி வாங்கிட்யிருக்கோம் ம் இப்போ வந்துவிட்டு இந்த ஸ்காலர்ஷிப்லாம் தராங்க இல்லையா இப்போ இவென் நிறையா மார்க் அப்படின்றதுனால நாங்கள் வந்து ஃபீஸ் வந்து கம்மி பண்ணி தான் கேட்போம் எங்களுக்கு வந்து நிறையா படிக்கிற பசங்க தான் வேணும் அதனால் எங்களுக்கு வந்து நாங்கள் ஃபீஸ் இந்த மாதிரி கம்மி பண்ணிட்டா நல்லா படிக்கிற பசங்க எல்லாருமே வந்து எங்கள் ஸ்கூலில் தான் சேருவாங்க ஸோ எங்கள் ஸ்கூலோட ஆ இதுவும் எங்கள் ஸ்கூலோட தரமும் வந்து உயரும் இல்லையா அதனால் நாங்கள் வந்து இந்த மாதிரி தான் ஸ்கீம் வச்சிருக்கோம் ம் ஓகே நீங்கள் வந்து இப்போ எண்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு எண்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு நீங்கள் வந்து மார்க்ஷீட்டு அதுக்கப்புறோம் அவனுக்கு ஆதார் நம்பர்யிருந்தா அந்த ஆதார் கார்ட் ஒர்ஜினல் எடுத்துகிட்டு வாங்கள் வேறு எதுவும் வேணாம் வந்து எண்ட்ரன்ஸ்ல பாஸ் பண்ணிட்டா அவன் வந்து லெவன்த்து நாங்கள் அட்மிஷன் போட்டுக்குவோம் டைமிங் வந்துவிட்டு மண்டே வந்து எங் ஸ்கூலுக்கு டென் தேர்ட்டிக்குலாம் இங்கே இருக்கணும் எக்ஸாம் வந்து லெவன்க்கு நாங்கள் வெரிஃபை பண்ணி அப்புறம் அனுப்புறத்துக்கு நீங்கள் வந்து டென் தேர்ட்டிக்குலாம் இங்கே வந்தால் தான் சரியாக இருக்கும்

ஆ ஓகே ம் ஓகே தேங்க் யூ